ஹலோ பிரின்ஸ்பல் சார் நான் தேர்ட் இயர் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து சாரு பேசுகிறேன் சார் ஆ சார் என் ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சு சார் நேற்று கிரௌண்ட்டில் விளாடும் போது பீட்டி பீரியட் அப்போ ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சு சார் எனக்கு ஐடி கார்டு வேணும் சார் ஆமாம் சார் நான் சரி விளாடம் போது நான் பேக்கில் வைச்சிருந்தேன் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல நான் பீட்டி சார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிணேன் அவர் கேட்குறேன்னு சொன்னாரு சார் கேட்டு சொல்கிறேன்னாரு அப்புறம் நான் திரும்ப போயிட்டு இன்றைக்கு கேட்டேன் ஐடி கார்டு இங்கே இல்லைப்பா அப்படின்றாரு சார்

ஓகே சார்

சார் ஃபைவ் ஹண்ரட் முதல்லேயே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தானே சார் வாங்குனீங்கள் இப்போ ஃபைன் இருநூறுபாயா சார் அதுக்கு சரி சார் முதல்லே நான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன்ல அந்த ஃபார்ம் வத்து ஐடி கார்டு எடுத்து தர முடியாதா இப்போ திரும்ப நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா லெட்டர் மட்டும் நான் எழுதி தர்றேன் சார் இதுக்கு

ஓகே சார் ஃபில் பண்ணி இங்கே ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ஸில் கொடுக்கணுமா சார் பேக் ஆஃபீஸ்ஸில் கொடுக்கணுமா ஓகே சார் ஓகே சார் கிளாஸ் டீச்சர் கிட்ட கொடுத்தா எப்போ சார் ரிட்டன் வரும் எனக்கு ஐடி கார்ட் தேவைப்படுது ஓகே இப்போ சார் நான் லோன் அப்ளே பண்ணிருக்கேன் லோன் அது பேங்கில் வேறு ஐடி கார்டு கேட்கறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து கொடுங்க சார் கொடுக்க முடியுமா ஓகே சார் ஓகே சார் நான் இங்கே படிக்கிற மாதிரி ஒரு லெட்டரா சார் ஓகே சார் அட்டெஸ்டட் போட்டு உங்கள் சைன் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் சார் நாளைக்கு நான் எடுத்து வந்துறேன் சார் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் டீச்சர் கிட்ட எழுதிக் கொடுத்துட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார் ஓகே ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்